ஹலோ வணக்கம் ஆ சின்னையா ஸ்வீட்டு கடைங்களா ஆ

ஆமாங்க எங்கள் பேத்திக்கு பிறந்த நாள் வருது ஆமாங்க அதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும் ஆ லட்டு ஒரு கிலோ வேணும் ஜாங்கிரி ஒரு கிலோ மைசூர்பாக்கு மிச்சரு ஒரு கிலோ மைசூர்பாக்கு ஒரு கிலோ பாதுஷா ஒரு கிலோ இதெல்லாம் என்ன ரேட்டு வரும்ங்க சரிங்க அதான் உங்கள் கடை ஸ்வீட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால் உங்களுக்கு கால் பண்ணேன்

சரிங்க ஆ இந்த கேக்கு கிடைக்குங்களா கேக்கு இந்த பேர் போட்டு பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்னுங்கள்ல அது கிடைக்குங்களா ஆ சரிங்க விலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரேட்டை கம்மி பண்ணி போடுங்கள் ஆ ஆமாம் சொன்னாங்க உங்கள் கடை நல்லா தரமாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க நாங்கள் பணம் அனுப்ச்சிடுறேன் சரி ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஆ சரிங்க ஆமாங்க நீங்கள் அனுச்சிட்றீங்களா அட்ரஸுங்களா இளங்காடு சபாபதி நடுத்தெரு உடனே வந்துடுறோம் என்னாங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ அனுப்புங்கள் போதும் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரி சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி